எனக்கு பிடிச்ச குழந்தை பருவம்னா நான் வந்து இதில் இதில் லீவ் ஆனுவல் வந்து ஆண்டு லீவில வந்து நான் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போவேன் எங்கள் ஆயா வீடு வந்து பண்ரூட்டியில இருக்கு அங்கே போவேன் அங்கே போய் நான் லீவுல தான் வந்து தங்குவேன் ஒரு மாதங்கிட்ட அங்கே பெரியம்மா வீட்லையும் ஆயா வீட்லையும் தங்கின்னு இருப்போம் அது இதெலாம் மறக்க முடியாது பண்ரூட்டிக்கு போனேன்னா அங்கே வந்து டெய்லி வெளியிலலாம் போவோம் அந்த இடத்து போவோம் படத்துக்கு போவோம் அதுமாரி தான் இப்போ எங்கள் கடலூர் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போனால் அங்கே வைகாசி மாதம் சித்திரை பிரமோட்சவம் நடக்கும் இதில் பாரதீஸ்வரன் கோயிலில் அதெல்லாம் டெய்லியும் நாங்கள் போவோம் திருவடைச்சானால் இதாக நடக்கும் ஃபேமஸ்ஸாக இருக்கும் திருவடைச்சானால் வெள்ளிரதம் வெள்ளிரதம் இது திருக்கல்யாணம் தேர் அதெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும் அங்கே கடலூர் போனால் அங்கே போவேன் அப்புறம் ஊட்டியில நான் போய் பீச்சுக்கு போவேன் பீச்சில அதெலாம் மறக்க முடியாத அனுபவம் நாங்கள்லாம் அப்போ சின்னதாக இருக்கக்குள்ளே அப்போலாம் வந்து பாலம் வசதிலாம் கிடையாது ஒரு கரையை தாண்டி தான் நாங்கள் அப்படியே இதுக்கு போகணும் பீச்சுக்கு போகணும் அது போடல போவோம் அந்த அனுபவம்லாம் வந்து மறக்க முடியாத அனுபவம் அந்த சின்ன வயசில அதெல்லாம் வந்து ரொம்ப மறக்க முடியாது இப்போ தான் வந்து ஒரு இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாலம் கட்டிவிட்டாங்க அதுக்கு முன்னாடி போடல போயிவிட்டு தான் கொஞ்ச தூரம் நடந்து போகணும் அங்கே நடந்து போய் அந்த பீச்சுக்கு போய் அதை பார்க்கறது அந்த அனுபவம்லாம் என்னால் மறக்க முடியாத அனுபவம் எப்படா லீவ் விடுவாங்க எப்படா நம்ப வந்து ஆயா வீட்டுக்கு போகலான்ற மாரி அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் என்னால் வாழ்நாள்ல மறக்க முடியாது இன்றைக்கும் என்ன நினச்சா நான் அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் நம்ப லீவுலாம் எவ்வளோ இது பண்ணுவோம் இது ப நம்ப வாழ்ந்தளவுக்கு நம்ப பசங்க வாழலையேன்னு நான் இன்னும் நினைப்பேன் நான் நம்மனா எவ்வளோ ஃப்ரீயாக விளாண்னோம் போனோம் அந்த சின்ன வயசு அனுபவம் மறுபடியும் எனக்கு வருமான்றமாரி நான் இன்னும் நான் அதை ஏங்கிட்டுருக்கிறேன் அதெல்லாம் மறக்க முடியாத இதை நான் இன்னும் கூட நான் அதை தான் சின்ன வயசு அனுபவத்தை நான் இன்னும் எல்லார்ட்டையும் சொல்லின்னு தான் இருப்பேன் நான் அப்படிலாம் வாழ்ந்தேன்னு எங்கள் பசங்கள்கிட்ட நான் இன்னும் சொல்லிகிட்டு தான் இருப்பேன் நீங்கள்லாம் அப்படி வாழ்ந்தீங்க இதே என்னலாம் எங்கங்கவோ எப்படி விட்றாங்க எங்கள்லாம் வந்து இப்போ வந்து லீவுன்னு விட்றாங்க லீவுன்னு விட்டு அவ்வளோ ஒர்க்கு கொடுத்தனுப்புறாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் லீவில அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம் திருச்சிலேருந்து இங்கே வந்தன்னா நான் ஒரு மாதம் இங்கே தான் இருப்போம் அந்த அனுபவம்லாம் இன்னும் எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவம் தான் அதெல்லாம் குழந்தை பருவம்லாம் மறக்கவே முடியாது எங்கள் வாழ்நாளில்